என் கூட பிறந்தவங்க மொத்தம் நாலு பேர் நான் தம்பி பாப்பா ரெண்டு பாப்பா இருக்காங்க என் ஒற்றுமை வேறுபாடுனா யாரும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை